தமிழ்நாட்ல பல்வேறு சமூக பிரச்சனைகள் இப்போ இருந்துட்டுதான் இருக்குது சமூகத்தில் பார்த்தோன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வு நீ பெரியவன் நான் பெரியவன் இந்த ஜாதி பெருசு அந்த ஜாதி பெருசு ஆவணக்கொலை நிறையா சமூக பிரச்சனைகளை தமிழ்நாட்டு அரசு எதிர்கொண்டுதான் இருக்குது அதுக்கான சட்டத்தையும் அவங்க நிறைவேற்றி தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அதுக்கான வேலையை சரியாக பாக்கிறதில்ல எல்லோருமே பார்த்திங்கன்னா எனக்கென்ன ஒனக்கென்ன அப்படின்னு என் இதுதான் பெருசு உன் இதுதான் பெருசு அப்படின்ட்டு பல்வேறு பிரச்சனையில் வந்து அவங்க செஞ்சுட்டுதான் இருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசு கொஞ்சம் சப்போட்டு கொடுத்தாதான் நாடு சிறப்பாக இருக்கும் நகரமும் சிறப்பாக இருக்கும் விட்டுக்கொடுத்து போகிற மனப்பான்மை வந்துட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மனப்பான்மையை ஒவ்வொரு மக்களும் வளத்துக்கிணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போது எந்த நாடும் வந்து ஒன்றுமில்லாம தான் போகும்